சுற்றுலாப் பயணிகள் சுற்றுலாத்தலங்களை பார்வையிட வரும்போது அந்த நிர்வாகங்கள் ஒரு நபருக்கு இவ்வளது நுழைவுக்கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு ஆளுக்கு இரநூறுரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கள் குழந்தைகளாக இருந்தாங்கனால் வயது வரம்பு இருக்கும் நாலு வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நுழைவுக்கட்டணம் செலுத்தணும் அப்படின்ங்குறமாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கள் ஸோ இதுவந்து காமனாக எல்லாருக்கும் உள்ள பொதுவான நுழைவுக்கட்டணமாக இருக்கும் உள்ள போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் விளையாட்டுப் பொருட்கள் இருக்கும் ஃபேன்ஸி ஐட்டம்ஸ் இருக்கும் ஃபுட் ஐட்டம் இருக்கும் ஸோ இதேபோல் பார்த்திங்கன்னா நிறைய அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருக்கும் ஸோ ஒரு சுற்றுலாப்பயணி உள்ள போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ஒருசில பயணிகள் வந்து என்ன பண்ணுவாங்கள் வேடிக்கை பார்ப்பாங்க குறைந்தபட்ச செலவிலயே எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வந்துருவாங்கள் ஒருசில பயணிகள் நிறையப் பொருட்கள வாங்க ஆசைப்படுவாங்க நிறைய விளையாட்டு விளையாடணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ அதனால ஒரு பயணியோட தேவையைப் பொறுத்துதான் அங்கே செலவு கணக்கிடப்படும்